தையலில் வந்து நிறைய விதங்கள் இருக்குதுங்க அதுலேயும் பின்னல்லாம் வந்து ஒயர் கூட பின்னுறது உல்லன் நூலில் வந்து ஸ்வெட்டர் பின்னுறது பர்ஸு செய்கிறது இது மாதிரி எல்லாமே செய்கிறாங்க எங்கள் ஏரியாவில் எல்லாமே நல்லாயிருக்கும் கையில் பின்னுறதுனால நல்லா ஒழைச்சி வரும் டக்குனு ஒடஞ்செல்லாம் போகாது அதெல்லாமே தென்னங்கீற்றுல பார்த்தீங்கன்னா நல்லா கூடை செய்வாங்க அதுக்கப்புறம் பேப்பருங்களை ஊற வெச்சு காகிதக் கூடைகள்லாம் செஞ்சு அதில் வர்ணங்கள்லாம் பூசி அதையுமே வீட்டு உபயோகத்துக்கு வெச்சிக்குவாங்க வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி காகிதக் கூடைகள்லாம் வீட்லேயே செஞ்சு இது பண்ணுறாங்க இந்த பார்சல் வருது பார்த்தீங்களா அந்த ஒயருகள முதக்கொண்டு கலெக்ஷன் பண்ணி அதில் ஒயர் கூடைங்க எல்லாம் செய்வாங்க எல்லாமே வீட்டு யூஸுக்கு வீட்டில் இருந்தே பெண்கள் எல்லாம் செய்கிறாங்கங்க எல்லாமே நல்லா செய்கிறாங்க பார்க்கவும் நல்லா அழகாகவும் இருக்குது நல்லா நீடித்தும் வருது பாரம்பரிய உடைங்கும் போது பட்டுப் பாவாடையெல்லாம் குழந்தைகளுக்கு எடுத்தாங்கன்னா அதை வீட்டில் இருந்தே தான்ங்க பட்டுப் பாவாடையெல்லாம் வீட்லேயே தைச்சுக்குறாங்க குழந்தைங்களுக்கு அதுவுமே நல்லா செய்கிறாங்க நிறைய இப்போ பிள்ளைங்க வந்து வீட்டில் இருந்தே கத்துக்கிறதுனால நிறைய பின்னல்கள் வீட்லேருந்து செய்கிறாங்க குரோசா ஒயர் கூடைங்க பட்டை ஒயர் கூடைங்க பர்ஸுங்க ஸ்வெட்டருங்க அப்படின்னு நிறைய விதங்கள் கற்றுக்கிட்டாங்க நிறையாவும் செய்கிறாங்க பார்க்கவும் அழகாக இருக்குது நல்லாவும் ஒழைக்கிது